பழைய பாடல்கள் புதிய பாடல்கள்னு சொல்லுவோம் நாங்கள் அதில் வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பழைய பாடல்கள் மட்டும்தான் அதாவது புதிய பாடல்கள் சொல்லும்போது அதில் வந்து நிறைய ட்ராபேக்ஸ்லாம் ஒரு மீனிங்னெஸ் இல்லை அதுவும் அந்த புதிய பாடல்களெலாம் அந்த கொ ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஒரு ரெண்டு வருஷமோ ஒரு மூணு வருஷம் அவ்வளோதான் அதுக்குள்ளே அதெலாம் டிஸ்ஸப்பியர் எல்லாம் அழிஞ்சு போயிடும் தான் மறைஞ்சிடுது ஆனால் பழைய பாடல்களெலாம் காலத்தால் அழிக்க முடியாதவை இப்போ திரைப்பட பாடல்களில் இப்போ பார்த்தா இந்த பழைய பாடல் பார்க்கும்போது இப்போ உதாரணமாக ஒரு பாட்டு இருக்குது பனியில்லாத மார்கழியா படையில்லாத மன்னவனா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அதில் பாருங்கள் அந்த ரியாலிட்டி அதுதான் உண்மையானதை சொல்கிறாங்க மார்கழி மாதம்னா கண்டிப்பாக பனி பெய்யும் அதுதான் மார்கழி மாதம் அதேமாரி மன்னவன் சொன்னால் படை இருக்கணும் ரத கஜ துரக பதாதின்னு நான்கு படைகள் தேர்ப்படை ரதம்னால் தேர்ப்படை கஜம்னால் யானைப்படை துரகம்னால் குதிரைப்படை அப்புறம் காலாட்படை போர்வீரர்கள் இது நாலு படையும் வச்சுருப்பான் மன்னன் அது உண் உண்மையானது அது அப்போது உண்மையான உதாரணங்களெல்லாம் அந்த பழைய பாட்டில் நாம் கேட்க முடியும் நல்ல ஒரு இனிமையான இசையெலாம் இருக்கும் அது அதில் புதிய பாடல்கள் சொல்லும்போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஸோ அந்த பழைய பாடல்கள் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்குது அதோடு பழைய பாடல்கள் நல்ல நல்ல கருத்துகளெல்லாம் அவைகள் டீச் பண்ணுது வெரி குட்